நான் இணையம் மூலமான பேங்கிங் முறையை விரும்புகிறேன் ஏனெனில் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களில் உள்ள அனைவருக்கும் குறித்த நேரத்தில் பண பரிவர்த்தனை செய்வதற்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது உடனடியாகவும் துரிதமாகவும் பயன்படுத்த முடிகிறது